இப்போ பார்த்தீங்கன்னா த இந்த பிரபலமான விஞ்ஞானி யார்னா ஏபிஜே அப்துல்கலாம்னு ஒருத்தர் இருக்காப்புல அவர் வந்து வந்து இப்போ இந்தியாவிலையே குடியரசு தலைவராக இருக்காரு இருந்தார் அவர் வந்து ஸ் ச சயின்ஸுலே அவர் தான் வந்து இருந்தாப்புல அந்த துறையில் வந்து அவர் பிறந்த ஊர் வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டில் வந்து ராமேஸ்வரத்தில் உள்ள திருச்சிராப்பள்ளியில் தான் இருந்தாப்புல அங்க திருச்சிராப்பள்ளியில் வந்து ஒரு காலேஜ் சேர்ந்து படிச்சாப்புல தூய காலேஜ் ஒன்று இயற்பியல் படிச்சாப்புல அப்புறம் அது அதில் மூலிமா ட்ரை பண்ணி தான் வ் விண்வெளியில் போய் பொறியியலும் போய் படித்தார் அப்புறம் அவர் வந்து ப பதினொன்னாவது குடியரசு தின குடியரசு தலைவர் ஆனார் அப்புறம் அவர் எங்கள் பிற பிறந்தாருனா ராமேஸ்வரத்தில் உள்ள சென்னை மாகாணம் இந்தியா தற்போது ராமநாதபுரத்தில் தான் பிறந்தார் அவர் அவர் இறந்தநாள் வந்து இருபத்தேழு சூலை அவரு படித்தது வந்து படித்த காலேஜி தி நிறுவனங்கள் வந்து தூய காலேஜில் படிச்சாப்புல திருச்சிராப்பள்ளியில் ப படிச்சார் சென்னையிலேயும் படிச்சார் அவர் வந்து ஏன் பிடிக்கும்னா அவர்தான் ச சயின்டிஸ்ட்டு அப்புறம் விண்வெளியில் போயிலாம் இருந்தார் விண்வெளியில் ராக்கெட் விட்ருக்காரு இப்போ இப்போ அவர் வந்து தான் கடைசியாக பிஎஸ்எல்வி பல ரா இது விண்வெளியில் ஆ விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபடுவார் அவர் ஒரு சயின்டிஸ்ட்டு